நம்மளுடைய முன்னோர்கள் முதல்ல கிணற்றின் கிணறு எந்த இடத்தில் நீரூற்று இருப்பு என்பதை அறிந்து கிணறுகளைத் தோண்டினார்கள் கிணற்றிலிருந்து நமக்கு தேவையான தண்ணீரை வந்து நம்ம இறைப்பதன் மூலிமாக நமக்கு தண்ணீர் நிறைய தேவைகளுக்கு ஏற்ப நம்ம பயன்படுத்தினோம் தேவைக்கேற்ற மாதிரி இறைத்துக் கொண்டோம் அப்போ இறைக்கும் பொழுது மனிதனுக்கு ஏற்படுகின்ற உடல் உடல் அலுப்பு உடல் உடல் வலி இதற்கு வந்து மாற்றாக வந்தது தான் மின்சார மோட்டார் ஸோ மின்சார மோட்டார் மூலிமா நம்ம எளிதில் ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய தண்ணீரை நம்மளால எடுத்துக்க முடியுது நம்மளுடைய விவசாய தேவைகளுக்காக இருக்கட்டும் அன்றாட தேவைகளுக்காக இருக்கட்டும் நம்மளுடைய வாழ் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்திலும் நம்ம நீரின்றி ஒரு பொழுதும் இருக்க முடியாது நீரின்றி அமையாது உலகு யார் யாருக்கும் என்று திருவள்ளுவர் கூறியதே அதுதான் ஒருவரால் இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் நீர் அத்தியாவசியமானது அவை இப்போ உயிரினங்களாக இருக்கட்டும் பக்ஷிகளாக இருக்கட்டும் அவை அனைத்திற்கும் தேவை நீர் அப்போ நீரின் தேவையை உணர்ந்து தான் நம் முன்னோர்கள் கிணறுகளைக் கொண்டாங்க கிணற்றுகளில் இறைப்பதற்கான வலுவை சுமப்பதற்காக குறைப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் மின்சார மோட்டார் அந்த மின்சார மோட்டாரின் மூலமாக நம்ம எளிதில் எடுத்துக்கிறோம் இப்போ மின்சார மோட்டார் மூலிமா நம்ம எளிதில் நம்மளால் நீரை எடுத்துக் கொள்ள முடியுது அந்த நம்மளுடைய பொத்தானை மின்சாரத்தின் மின்சார பொத்தானை அழுத்துவதன் மூலிமாக மின்சாரத்தைக் கொண்டு அந்த மின்சார மோட்டார் இயங்கி நமக்குத் தேவையான அளவு தண்ணிரை எடுத்து கொடுக்குது இந்த தண்ணீர் கிணற்றுக்கும் மின்சார மோட்டாருக்குமான இடையே இடையிலான வேறுபாடு முதலில் சொல்லணும்னால் கிணறு ஊற்று மாதிரி நம்ம எடுக்க எடுக்க அது ஊறிக்கொண்டே இருக்கும் ஆனால் மின்சார மோட்டார் ஒரே நிமிடத்தில் நமக்கு தேவைக்கேற்ப உறிஞ்சுவதன் மூலம் நம் உடம்பிலிருந்து ரத்தம் உறிஞ்சப்பட்டால் எப்படி நாம் இறந்து போவோமோ அதே போல் பூமியிலிருந்து தேவைக்கு அதிகமாக நம்ம நீரை உறுஞ்சுவதன் மூலிமாக பூமித்தாயாலும் தாங்க இயலாது மின்சார மோட்டார் பயன்படுத்துவது நமது நம்மளுடைய நம்மளுடைய உடல் உடலுக்கா உடல் வழு வலியைக் குறைப்பதற்காக இருந்தாலும் அது நம்முடைய இயற்கையைக் கெடுப்பதற்காக ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது அதனால் மின்சார மோட்டாரை தேவைக்கேற்ப பயன்படுத்தி நீர் வளத்தைப் பெருக்குவது நீர் வளத்தைப் பெருக்குவதும் ஒரு முக்கியமான ஒரு வேலையாகும் கிணறு என்பது நீரை சுரக்கிறது சுரப்பதன் மூலிமாக தேவைக்கேற்ப தேவைக்கேற்ப நாம் நீரை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் மழைக் காலத்தில் நீர் நிரம்புகிறது கிணற்றில் இருந்து நாம் நீரை எடுத்துக் கொள்கிறோம் அதே பூமி என்பது பூமியின் நம்மளுடைய தமிழக அரசு கொண்டு வந்த மழை நீர் சேமி சேமிப்புத் திட்டத்தின் மூலமாக நம் நாம் நில நீர் நீரின் அளவை ஓரளவு நம்மளால் அதிகரிக்க முடியும் இதன் மூலிமாக நம்மளுடைய நீர் அளவும் பூமியின் நீர்மட்ட அளவும் ஓரளவு சமப்படுத்திக் கொண்டே நம்மால் இருக்க முடியும் அதனால் ஒவ்வொரு வீடுகளிலும் மழைநீர் சேமிப்போம் நீரைக் காப்போம் ஒரு துளி நீரும் தாகத்தில் இருப்பவனுக்குத் தாகத்தை கா தாகத்தைத் தணிக்கும் ஒரு மருந்தாகும் ஒரு சிறிது நீரைக்கூட ஒரு பொழுதும் தயவு செய்து வீணடிக்க வேண்டாம்